நாமக்கல் மாவட்டத்தில் முக்கிய கலாச்சாரம்னு பார்த்தீங்கனா இங்கே ம ஊர் திருவிழா மா மாரியம்மன் கோவில் திருவிழா அதைவிட பார்த்தீங்கனா கொங்கு டான்ஸ்ஸு கொங்கு அவங்கள்லாம் பார்த்தீங்கனா கொங்கு தமிழ் இப்போல்லாம் அவங்க வந்து கொங்கு தமிழ் வந்து நல்லா அதைதான் பேசுகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கனா இங்கே கலாச்சாரம் மரபுன்னு பார்த்தீங்கனா இங்கே கோவில் வந்து ரொம்ப ஃபேமஸாக நரசிம்மர் கோவிலு ஆஞ்சிநேயர் கோவிலு நாங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கனா இங்கே நாமக்கலில் இருக்கிறவங்களோ இல்லை அருகில் இருக்கிறவங்கள தவிர்த்தும் இன்னும் வெளிநாட்டில் இருந்து கூட வந்து இந்த கோவிலோட சிறப்பு தெரிஞ்சு ஆஞ்சிநேயர் கோவிலுக்கும் நரசிம்மர் கோவிலுக்கும் பார்த்தீங்கனா அதிக அளவில் மக்கள் வந்து இங்கே டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி வந்து இங்கே பார்த்துட்டு சாமி கும்பிட்டு போகிறாங்க ஏன்னால் அங்கே எவ்வளோ பெரிய ஒரு கல்வெட்டு மாதிரி தூணு இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் கட்டின மாதிரி இந்த கோவில் வந்து நல்ல சிறப்பம்சங்கள் கொண்ட மாதிரி நிறையா பண்ணியிருக்காங்க அதை ரம் அந்த கோயிலில் பார்த்தீங்கனா ராமானுஜர் ராமானுஜத்துக்கு கணித அறிவை வழங்கிய கொடுத்தாங்க அப்படினு ராமகிரி தாயார் சொல்கிறாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கனா நல்லா ஃபேமஸாக போயிட்டுருக்கு அதை அடுத்து பார்த்தீங்கனா கிராமப்புறங்களில் பார்த்தீங்கனா இன்னும் மாதவிடாயின் போது பெண்களை வந்து தனிமைப்படுத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறது அதெல்லாம் அந்தகாலத்தில் அப்படி பண்ணிகிட்டுருந்தாங்க ஆனால் அது வந்து அப்போது வந்து பெண்களுக்கு வந்து அது அந்த மூணு நாள் வந்து ஓய்வாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அப்படி தனிமைப்படுத்துனாங்க ஆனால் அதை வந்து இந்தக்காலத்தில் வந்து யாரும் கடைபிடிக்கிறது இல்லை அவங்க அவங்களுக்கு வேலை பழு அதிகமாக இருக்குது இந்த டைமில் வந்து அந்தமாதிரி நம்ம மூணு நாள் இப்போ இருக்கிற அவசர காலத்தில் வந்து நம்ம மூணு நாள் வீட்டில் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிற அளவுக்கெல்லாம் இல்லை அதுமாதிரி வந்து கிராமப்புறங்களில் இன்னும் ரொம்ப பட்டிக்காடுங்கிற மாதிரி வர பட்டிக்காடுங்கிற டைம்மு அந்தமாதிரி ஊரில் மட்டும் தான் அதுமாதிரி மாதவிடாயின் போது பெண்களை வந்து தன்னிச்சி வைக்கிறாங்க இப்போல்லாம் வந்து பெண்கள் யாரும் அப்படிலாம் இருக்கிறதில்ல எப்போயும் போல் நார்மலாக போகிறாங்க வர்றாங்க கோவிலுக்கே கூட போகலான்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து அந்த காலத்தில் அப்போ ரொம்ப இது பண்ணமாதிரி இப்போ யாரும் இது பண்ணுறது இல்லை இப்போ வந்து இது நாமக்கலில் பார்த்தீங்கனா அந்த கோவிலு அப்புறம் அந்தப்பக்கமாக கொல்லிமலை அருவி இதெல்லாம் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸாக இருக்குது